என்னோ எங்களோடய கிறிஸ்டின்ல பார்த்திங்கன்னா மத புத்தகம்னு பார்த்திங்கன்னா பைபிள் திருவிவிலியம் எப்படி வேணா சொல்லுவாங்கள் அது தான் அதில் பார்த்திங்கன்னா உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லா வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார் இது பாத்திங்கன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இந்த வசனம் எப்பவுமே ஒரு நல்லாருக்குன்றதோட அது படிச்சால் ஒரு டெய்லியும் அதை நைட்ல ரீட் பண்ணிட்டு படிக்க சொல்லுவாங்கள் ரொம்பவே நல்லாருக்கும் நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கேடிஸம் கிளாஸ் போவோம் சிஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்கிற விஷியம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று படிங்க சங்கீதம் தொண்ணூத்தொன்று படிங்க இந்த உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் அந்த வசனம் எப்பவுமே நான் அடிக்கடி ரீட் பண்ணுற விஷியம் அப்புறம் பார்த்திங்கன்னா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன் அப்படின்ற வேர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம கஷ்டத்தை கடவுள் நம்மள வந்து சுமை சுமந்து

எவ்வளோ கஷ்டத்தோட நம்ம கோயில்க்குள்ள போய் உக்காந்தாலும் உக்காந்து அந்த ஏசப்பா முகத்தை பார்த்து நம்ம ஜெபிச்சிட்டு நம் நீங்கள் தானே சொன்னிங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் சொன்னிங்களே அப்படினு அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம அவருக்கிட்ட ஜெபம் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம்னு பார்த்திங்கன்னா அந்த வசனம் தான் நான் இப்பவுமே அதை நினைப்பேன் ஸோ அது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது அது கஷ்டம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வேர்டு நீங்கள் நம்ம ஃபீல் பண்ணி சொல்லும் போது ஏசப்பா நம்மளுக்கு இருக்கார் நம்ப கா சோர்ந்திருப்பவங்கள் எங்கிட்ட வாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரே அப்படி அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சது